எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அந்த ஊர் பேரே வந்து நாங்கூர் திருநாங்கூர்னு தான் சொல்லுவாங்க திருன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த கோவிலில் பெருமாள் கோவிலில் பெருமாள் அதிகமாக இருக்கறதுனால தான் அங்கே திரு நாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரோட திருங்கிற ஒரு விஷியத்தை சேர்த்துக்கிட்டாங்க அந்த ஊர் கிராமம் இருக்குன்னா ரௌண்ட் பேஸில் அதில் பன்னெண்டு பெருமாள் கோயில் இருக்கு அது ஃபுல் ஃபேமஸ்னா நிறைய சுற்றுலாத்தலங்கள் நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க அந்த அக்ரஹாரத்தில் இருக்கவங்க எல்லாம் அந்த சைடு ஃபுல்லாக கோயிலை சுற்றி அவங்க அதிகமாக இருப்பாங்க ஃபுல்லாக எல்லா ப்ளேஸ்லேர்ந்தும் அப்புறம் திருவெண்காடு அருகு அதுக்கு பக்கத்துலையே இருக்கு அந்தக் கோயிலும் விசிட் பண்ணுவாங்க ஃபுல்லாக கோவிலுங்கிறது அந்த விஷயத்துக்கு ஃபேமஸ்ஸான ஒரு ஒன்று மேல்மருவத்தூர் இந்த மாதிரி சொல்லுறா மாதிரி இந்தக் கோவில் திருவெண்காடு நாங்கூர் திருநாங்கூருங்குறது ஃபே பெருமாள் கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் அங்கே கருடசேவை நடக்கும் அந்த மாதம் ஃபுல்லாக வேலையை ஆரமிச்சிருவாங்க அவ்வளோ ஃபோலீஸ் செட்டிங் போட்டு அவ்வளோ கடல்லாம் போட்டு அந்த பன்னெண்டு ஆழ்வார் சாமிகளையும் ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து திருமணம் செய்றா மாதிரி அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக செய்வாங்க பக்கத்தில் இருக்க ஊர் அதிகப்படியான ஊர்லேர்ந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடோம் இப்போ தீபாவளி பொங்கல் திருமணன்னா ஸ் வீட்லர்ந்து சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்கள்ல அதே மாரி இந்த விசேஷத்துக்கு வெளியூரில் இருக்கவங்கள்லாம் எங்கள் நாங்கூரில் இருக்க ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கு வந்து தங்கி அந்த இதை பிரமாண்டமாக கொண்டாடுவாங்க அங்கே மஸ்ட்டு அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணுறது வேறு ரிலீஜியன்லேர்ந்து வந்தாலும் அங்கே இருக்க கடைகள்ல தான் அதிகமாக அந்த கடைகளுக்காக அதிகமாக வருவாங்க அதை பார்க்கறதுக்காக வந்து வருவாங்க ஃபேமஸ்ஸான ஒன்று அப்புறம் பெரிய பெரிய கடையிலர்ந்து நிறையா ஸ்பான்சரும் பண்ணுவாங்க அதை வச்சு அந்த கோயில் அதிகமாக ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயமா செய்வாங்க அது தான் எங்கள் ஊர்லையே ரொம்ப ஃபேமஸ்ஸான விஷயம்